மாணவர்கள் மற்றும் மக்கள் அனைவரும் வரைய தொடங்கும்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாக வரைவதற்கு முன்னால் வந்து அதனுடைய புரிதல் நன்றாக இருக்க வேண்டும் எப்படி வரைய வேண்டும் நம்ம என்ன வரையப்போகிறோம் அதனுடைய படங்களை முதலில் பார்க்க வேண்டும் முதலில் வரையத்தொடங்கி பழக வேண்டும் பழகிய பிறகுதான் முக்கியமான கட்டத்தில் முக்கியமான இடங்களில் வரையவேண்டும் அதில் செய்யும் தவறுகள் என்னென்னா அதற்குண்டான கலர் பேனாக்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அதனுடைய என்ன நம்ம வரையப் போகிறோமோ அதற்கு முன்னால் அதனுடைய ஓவியங்களை சரியாக கவனிக்க வேண்டும் அதனுடைய நம்ம என்ன வரையப்போகிறோமோ அதனோட ஓவியங்களை நன்றாக கவனிக்க வேண்டும் அதில் என்ன தப்பு பண்ணுறோம்னா அதில் நல்ல நல்ல கலர் பேனாக்கள் அதலாம் வந்து பயன்படுத்த வேண்டும் நல்ல மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய நல்ல பொருட்களை நம்ம பயன்படுத்த வேண்டும் நல்ல ஓவியராக மாற பயிற்சி அதிகமாக தேவை கண்டிப்பாக பயிற்சிகள் தேவை எதையும் நம்ம உடனே வந்து சாதிக்க முடியாது அதற்கு வந்து நிறைய பயிற்சிகள் எடுக்க வேண்டும் முதலில் வீடுகளில் உள்ள நண்பர்களிடம் உறவினர்களிடம் அம்மா அப்பாவிடமோ அக்கா தங்கையிடமோ அதை வரைந்து காட்ட வேண்டும் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து ஆசிரியர்கள் நமக்கு பிடித்தமானவர்களிடம் வரைந்து காட்ட வேண்டும் அது எப்படி உள்ளது அது எந்த தகுதியில் உள்ளது என்று பார்க்க வேண்டும் இதையெல்லாம் செய்து முடித்த பின்னர் வந்து நம்ம முக்கியமான கட்டத்தில் நிறைய பயிற்சி எடுத்துக்கொண்டு முக்கியமான இடங்களிலில் சென்று நாம் படிக்கக்கூடிய இடங்களில் நாம் ஓவியராக மாற அங்கு நம்ம முக்கியமான கட்டத்தில் நாம் பயிற்சி எடுத்து நாம் செய்யலாம்